மலை ஏறுகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து மலை ஏறுகிறதுலயே ரொம்ப பிடிச்ச முறை வந்து சிம்பிள் ஹெல்த் ஹில் க்ளைம்பிங் அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்கல் ஆப்டிமைன் ஆப்டிசேஷன் ஆப்டிசேஷன் மெதட் ஆ கணித உபாக முறை அடுத்த வந்து ஸ்டீபெஸ்ட் அஷன்ட் ஹில் கிளைம்பிங் செங்குத்தாக மலை ஏறும் முறை இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச மலை ஏறும் மலை ஏறுகிற இது முறை அடுத்து வந்து மலை ஏறும் போது எனக்கு நிறைய காயம் படும் அதான் நான் எதிர்க்கொல்கிற பிரச்சினை சில சமயம் நான் தவறி கீழ விழுவுற மாதிரி இருக்கும் அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிரச்சினையானதா இருக்கும் அடுத்த வந்து மலை ஏறுகிற முறை மலை ஏறுகிறது நால எவ்வளோ தடவை கீழே விழுந்தாலும் மறுபடி மறுபடியும் முயற்சி பண்ணி மேலே ஏறி அதோடய உயிர் உச்சியை அடைகிறனாள எங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ தடவை கீழே விழுந்தாலும் மறுபடியும் மறுபடி மறுபடியும் முயற்சி பண்ணி மேலே ஏர்றதுக்கான நம்பிக்கையை மலை ஏறுகிறது எங்களுக்காக கொடுக்கிறது